டெங்கு காய்ச்சல் பரவுகிறதுக்கு காரணம் மிக கொடிய நோய் சில உயிரிழப்புக்கூட ஏற்படுத்தும் அந்தமாதிரி காய்ச்சல்தான் டெங்கு காய்ச்சல் மிக மிக பாதுகாப்பாக இருக்க வேண்டியது டெங்கு காய்ச்சல் வராமல் தடுக்கிறக்கு அப்போது மழை மழை பெஞ்சிதுன்னா தண்ணி கொட்டாங்குச்சி தேங்காய் உடச்சிப்போட்ட மட்டை இதில் எல்லாம் அந்த கொசு முட்டை போட்டு அதிகமாக உற்பத்தி ஆகிறது இதில்தான் இந்தமாதிரி பாட்டில் ப்ளாஸ்டிக் டப்பாக்கள் உடஞ்ச ப்ளாஸ்டிக் தூக்கி தூக்கி நாங்கள் போட்டிருவோம் அதில் எல்லாம் மழை தண்ணி இருந்து அதில் கொசு உற்பத்தி ஆகி ரொம்ப வேகமாக பரவக்கூடியது கொசுனால் மிக மிக கொசுனால்தான் இது அதிகமாக பரவுது அது எ அதுதான் காய்ச்சல் டொங்கு காய்ச்சல் வர்றதுக்கும் மலேரியா காய்ச்சல் வர்றதுக்கும் இதுக்குதான் காரணம் இதுக்கு நாம் என்ன செய்யணும் முதல்ல டொங்கு காய்ச்சல் எதனால வருதுன்னால் தேங்காய் தொட்டி ப்ளாஸ்டிக் டமளார் ரெயூஸ் பண்ணாத பொருள்கள் எல்லாம் வெளியில நாங்கள் தூக்கி சர்வ சாதரணமாக போடுறோம் கேட்டிக்கிதான் அதில் போய் தேங்கி நிற்கிற மழை தண்ணியினால கொசு உற்பத்தியாகி கொசு புழு முட்டையிட்டு அதில் நிறையா கொசுக்கள் உருவாகி கடிக்கிறதனாலதான் காய்ச்சல் வருது அதுவும் வேகமாக பரவக்கூடிய காய்ச்சலும் கூட குலந்தைகளுக்கு மிக வயதானவங்களுக்குலாம் சீக்கிரமாக பாதிக்கக்கூடிய காய்ச்சல் இந்த மலேரியா காய்ச்சல் டெங்கு காய்ச்சல் ரொம்ப சிரமமான கொண்டு போய் விட்ரும் அது அதுக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னா முதல்ல ப்ளாஸ்டிக் டம்ளார் மழை காகிதங்கள் ப்ளாஸ்டிக் கவர்கள் இதை எல்லாம் நம்ம வீட்டு முன்னாடி போடுறத அறவே தடுக்கணும் ரெண்டாவது டிட்ச்சி தண்ணி நம்ம பயன்படுத்துகிற பாத்திரங்களோடய தண்ணி தேங்கி நிற்காம அதை எப்படியாவது அப்புறப்படுத்தி அதை சுத்தமாக நாம் வச்சிருக்கணும் ரெண்டாவது கவர் இது இதை எல்லாம் தனியாக பிரித்து அதை வெளியில போட்டு அதில் மழை தண்ணி நிற்காம நாம் பாத்துக்கணும் தொட் கொட்டாங்குச்சி இதை எல்லாம் நாம் வந்து வாங்கி வச்சிட்டாங்களா இதை எல்லாம் நாம் அசால்ட்டாக தூக்கி வீசிடக்கூடாது ஏன்னா அதெல்லாம் போடுறங் கேட்டிக்குதான் இந்த மழை தண்ணி போய் அதில் நின்று அதுங்க மூலயுமா கொசு உற்பத்தி ஆகி அந்த கொசு நமக்கு கடித்து காய்ச்சலாக வர்றது அதுக்கு நாம் என்ன செய்யணும் கொட்டாங்குச்சி மழை காலம் வரும்போது கொட்டாங்குச்சி சரி நம்ம பாத்திரம் கழுவுற தண்ணி நாம் வச்சிருக்குற டம்முல தண்ணி மூடி வைக்கணும் பயன்படுத்துகிற தண்ணியும் மூடி வைக்கணும் கொட்டாங்குச்சி டம்ளாரு ஒன் யூஸ் டம்ளாரு இதை எல்லாம் நம்ம வந்து அறவே த ஒழிக்கணும் வாங்கிறதையவே நிறுத்துணும் நாம் பை கொண்டு போய் வாங்குறோன்னா அந்த மழை காகிதம் ஒன் யூஸ் டம்ளர் இது எல்லாம் போய் அதிகமாக உற்பத்தி ஆகாமல் நம்ம பார்த்துக்குலாம் நம்ம வீட்டை சுற்றியுமே சுத்தமாக வச்சிருக்குணும் அடிக்கடி கிரிமினி பொடி இதெல்லாம் போட்டு பராமரிச்சிகிட்டு வந்தால் மட்டுந்தான் இந்தமாதிரி டொங்கு மலேரியா போன்ற காய்ச்சலை வராமல் தடுக்க முடியும் வந்ததுக்கு பிறகு ஒரு பிரியோஜனம் அல்ல அதுக்கு முன்னாடி நம்மளை நாமே காப்பாத்திக்கிறதுக்கு இதுதான் வழி